விழுப்புரத்தில் பிரபலமான உணவுகள் அப்படினு பார்தோன்னா பொங்கல் தோசை இட்லி வடை இடியாப்பம் பாயாசம் கேசரி பிரியாணி புளிசாதம் முட்டைமிட்டாய் இதுனா வந்து விழுப்புரத்தில் பிரபலமான உணவுகள் அப்படி சொல்லெலாம் இப்போ ஒரு வடை எடுத்துகிட்டோம் அப்படினா அது எப்படி பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட்டு கடல பருப்பு ஊறவச்ச கடல பருப்பு எடுத்துக்கணும் தென் வந்து வெங்காயம் கருப்பில்ல பச்சைமிளகாய் லைட்டாக சால்ட் போட்டு நல்லா அரச்சுட்டு அதை எடுத்து நல்லா உருண்டை குட்டியாக உருண்டை பிடிச்சி வாழை இலையில் தட்டி நல்லா கொதிக்கின்ற எண்ணையில் வந்து அதை போடணும் அதை போட்டுகிட்டு அது நல்லா ரெண்டு பக்கமுமே நல்லா வேகிற அளவுக்கு எண்ணையில் போ போட்டு பொறிக்கணும் அதை அது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக் எடுக்கணும் அது வந்து மசால் வடை அப்படினு சொல்லுவாங்க இந்தமாதிரி உணவுகளெலா இன்னும் இருக்கிறதுனாலதா விழுப்புரத்தோடைய கலாச்சாரம் வந்து இன்னும் அழியாமலிருக்கு